நாங்கள் ஒரு பொருளுக்கு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் ஒரு டேபிள்க்கு அது வந்து நெட்டு இதில் பார்த்து ப வாங்கயில நல்லா இருந்தது வீட்டுக்கு வந்து பார்த்தா அது அவ்வளோவு இது இதாக தெரியல ஆனால் ஸ்ட்ராங்கும் இல்லை அது மேலே பொருள் வச்சா அது வந்து காலெல்லாம் அப்படியே வளஞ்சுடுது மேலே அவ்வளோக்காக நல்லா இல்லை